தமிழ்நாட்டில் உயர் கல்வி அளிக்கும் முக்கியப் பல்கலைக்கழகங்கள் என்று பார்த்தால் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் என்று நிறைய பல்கலைகழகம் பாரதியார் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன பிரபலமான படிப்புகள் என்றால் எப்பவும் சொல்லக்கூடிய தொழில்வழிக்கல்வி படிப்புகள் மற்றும் மொழிவாரியான படிப்புகள் அறிவியல் சார்ந்த படிப்புகள் எப்போதுமே பிரபலமாக இருக்கின்றன தனியார் தொழிற்கல்வி கலைத்துறைகள் என்று பார்த்தால் இப்போ சொல்லக்கூடிய டிஜிட்டல் மீடியாவில் ஏற்படக்கூடிய படிப்புகள் நெறைய படிப்புகள் உள்ளன அது பொழுது தொழிற்கல்வியில் தற்போது உள்ள அட்வான்ஸ்டு வகையில் உள்ள அனைத்துப் படிப்புகளுமே மாணவர்களாக விருப்பப்படக்கூடிய படிப்பகளாக இருக்கின்றது